ஆ சொல்லுங்கள் யார் ஆ ஆமாம் இது ஸ்ரீ ஆமாம் இது ஸ்ரீநிதி ஹோட்டல் தான் உங்களுக்கு என்ன டிஷ் வேணும்

ஆ ஹோம் டெலி ஆ தாராளமாக தரலாம் ஹோம் டெலிவரி சொல்லுங்கள் ஆ சரி நான் வந்து நீங்கள் வந்து கூகுள்பே பண்றிங்களா இல்லை டெலிவரி பாய்கிட்டயே கொடுத்தட்றிங்களா ஆ சரி ஓகே இங்கே இன்னும் நிறைய ட டிஷ்லாம் இருக்குது உங்களுக்கு எப்போ வேணும்னாலும் என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள் ம் சரி ஓகே ஆ சொல்லுங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள் ஆ ஓகே

ஆ சரி ஓகே நான் உங்களுக்கு ஆ சரி ஓகே இன்னும் உங்களுக்கு டூ ஹவர்ஸில் உங்களுக்கு தேவையான டி டிஷ் வந்துடும் ம் சரி ஓகே உங்களுக்கு எது வேணும்னாலும் எங்களுக்கு எங்கள் ஸ்ரீநிதி ஹோட்டல நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் இங்கே டிஷ் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஆ சரி ஓகே உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்கள் எங்களுடைய டிஷ் வந்து எல்லாமே நல்ல தரமானதாக இருக்கும் ஆ சரி ஓகே தேங்க்யூ